மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து எங்கூரில் இருக்கற கலைகள் மற்றும் கைவினை துறைகள் ரொம்ப உதவியாக இருக்குது அதுல வந்து கைவினைன்னு பாத்தம்னா நெசவு நெய்யறது நெசவு வந்து நம்ம வீட்டிலேயே பட்டு வந்து தயாரிக்கிறது அது வந்து இப்போ அதிகமாக பட்டு நம்ம வீட்டில் நெய்யிறதுதான் அதிகமாக எல்லோரும் விரும்பறாங்க மிஷினில் நெய்யறதை விட கையில் நெய்யறது ரொம்ப அ அழகாக இருக்கும் அவங்களே டிசைன் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் போட்டு தந்திருவாங்க அப்புறம் மேரேஜுக்கு இல்லை ஃபங்சனுக்கு அந்தமாதிரி இருந்தால் அந்தமாதிரி பட்டு தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சுற்றுலான்னு பார்த்தம்னா எங்கூரில் கொடிவேரி அணை இருக்குது அங்கே வந்து நிறைய தண்ணி வரும் அங்கே பார்க்கு எல்லாம் இருக்கிறங்காட்டி சுற்றுலாக்கு வரைவங்கில்லாம் அங்கே போய்விட்டு ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் வந்து குட்டிஸ்க்கெல்லாம் பூங்கா பார்க் அந்தமாதிரி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் வந்து கோ இங்கே வந்து குண்டேரிப்பள்ளம் டேம் இருக்குது அது வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து பார்த்தா மலைகள் எல்லாம் அழகாக தெரியும் அந்த க்ளைமேட்டும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த சுற்றுலா பயணிங்கள் போகும்போது அங்கே வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் விற்பாங்க அதனால் ஒரு சில அந்த திங்ஸ் விற்கிறவிங்களுக்கு வந்து நல்லா வேலைவாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பவானிசேகர் அணை இருக்குது அங்கே வந்து நிறையா தண்ணி வரும் அதனால் எல்லா இடங்களுக்கும் தண்ணி போகும் அதனால் தண்ணி பற்றாக்குறைங்கிறது இருக்காது